எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்ஐசி பாலிசி கவெர்மெண்ட் பேங்க்லேருந்து போட்டிருந்தாப்புல அவர் நல்லாதான் இருந்தாப்புல இதைமாரி திடீர்ன்னு ஒரு நாள் இறந்துட்டாப்புல அவர் இறந்ததுக்கு பிறகு கவெர்மெண்ட் பேங்க்லருந்து இந்தமாதிரி ஒரு எல்ஐசி காசுலிருந்து ஒரு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரியத்தொகையாக கொடுத்துருந்தாங்க அதுமாதிரி சொல்லியிருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒரு எல்ஐசி பாலிசி இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போதான் தெரிய வந்துச்சு அந்த சரி அவங்க வந்து எல்ஐசிக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இந்தமாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது நீங்கள் வந்து இதைமாரி கவுர்மெண்ட் மூலமாக செஞ்சிருக்காங்க ஒரு ம வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நானூறுபாய் இல்லை நாற்பதுருபா கொடுத்திங்கன்னா உங்கள் கடைசி காலத்தில் உங்களுக்கு எதா ஏதாவது திடீர் இலப்பீடு திட்டங்கள் இல்லை ஆக்சிடன்ட் திட்ட பிரச்சனை ஆயிடுச்சின்னால் அந்தமாதிரி இதுக்கு நஸ்ட ஈடுமாதிரி ஒரு தொகை கொடுப்பாங்க இழப்பீடுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க அது நம்ம இருந்தாலும் சரி இல்லை கடைசி காலத்தில் நம்ம இறந்ததுக்கப்பறமும் கூட நம்ம நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட நம்ம சந்கதிகளுக்கு நம்ம வந்து கொடுக்க இதாகவும் சப்போஸ் இந்த இதில் இழப்பீடுகள் இல்லாமல் எதுவும் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுட வருங்கால சந்ததிக்கு கூட கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ந நோக்கத்துக்காகதான் நானும் இந்த ஒரு எல்ஐசி பாலிசியை எடுத்து போட்டிருந்தேன் இதுக்காக எல்லார் கிட்டியும் நானும் இந்த சொல்லக்கூடிய இதுன்னால் எல்லாரும் இந்த எல்ஐசி பாலிசியும் போட்டுக்கணும் இந்த கடைசியில நம்மக்கிட்ட இல்லாட்டிக்கூட நம்ம சந்ததிக்கு ஏதாது கொடுத்துட்டு போகணும் அவங்க சிரம படக்கூடாது நம்ம இல்லைன்னாக்கூட அப்படின்றதுக்காக மட்டுந்தான் அந்த எல்ஐசி பாலிசிகள்லாம் கவர்மெண்ட்டுகள் கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கணும் நல்லா இதுக்கு அப்படின்றக்காகதான் போட்டிருக்காங்க எல்லாருமே அதுதான் ஒரு சிறப்பான திட்டம் இதில் ஜீரோ பைசா அப்படின்ற சிட்ட திட்டங்கள் இல்லை இருபது பைசா அப்படின்ற திட்டங்களும் இல்லை நிறைய திட்டங்களும் இதில் இருக்குது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெருட நன்மைகளும் உள்ளது